தமிழ்மொழி வாழ்த்து வாழ்க நிரந்திரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் மளந்தது அனைத்தும் அளந்திடு வண்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசைக் கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கலி நீங்கள் தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்கள் தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் மளந்த வானம் அறிந்த தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே பாரதியார் நன்றி வணக்கம்